ஹலோ ஆ ஹலோ அமேஸான் டெலிவரி பாயா அமேஸான் டெலிவரி நான் ஆடர் பண்ணியிருந்தேன் காலையில் ஒம்போது மணிக்கு வரும்னு சொன்னிங்க இன்னும் வரவே இல்லை ஆ

ஆ சரி சீக்கிரம் வாங்க நான் வெளியே போகணும்

ஆ சரி நீங்கள் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போயிடுங்க நான் அப்படி இல்லைன்னா

ஆ ஆ ஆ ஆ சரி

ஆ சரி ஒரு மணி நேரம் ஆ சரி ஆ